எனக்கு பிடித்த மீன் பார்த்தின்னா நெய் மீன் பிடிக்கும் நெய் மீன் ஏன் பிடிக்கும்னா அந்த மீன்ல வந்து முள்ளே இருக்காது அதனால வந்து ரொம்ப சாப்பிடுறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம எண்ணய் விட வேண்டியதும் இல்லை அந்த மீன்ல நிறைய எண்ணய் வரங்காட்டி நிறைய பேர் அதை தான் விரும்புவாங்கள் ஏன்னா முள்ளுயில்லாதான் மீனுங்காட்டி சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஈசியாக இருக்கும் அதுமாதிரி அது பிடிக்கிறதும் ரொம்ப ஈசியாக இருக்குங்கிறதனால நிறையா பேர் அந்த மீன் இருக்கும் அதுக்கு அப்புறம் பார்த்தின்னா அவுரி மீன் விரால் மீன் ஒன்று இருக்குது அதிலயும் அதிலயும் இதேமாதிரி தான் முள் எதுவுமே இருக்காது அந்த மீன் வந்து குழம்பு வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் நிறைய மீன் நிறைய பேர் வந்து எங்ககிட்ட வந்து அந்த விரால் மீன் வேணும்னு தான் கேட்பாங்க ஏன்னா குழம்புக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பொரிக்கிறதுன்னு பார்த்தனா பாறைமீன் நல்லா இருக்கும் பொரிக்கிறக்கு தோசைகல்ல போட்டு எடுத்துட்டு வரப்போ பாறைமீன் நல்லா இருக்கும் அனால வந்து அது வந்து ஃப்ரை பண்றதுக்கு வந்து நிறைய பேர் எங்ககிட்ட கேட்பாங்க பாறைமீன் இருக்கான்னு வேண்டி விரும்பி எங்ககிட்ட கேட்டு போவாங்கள் பாறைமீன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு